ஹலோ மேம் நான் உமா மகேஷ்வரி பேசுகிறேன் டாக்டர் எனக்கு ஷுகர் ஓவர் ஆயிடுச்சு நான் ப போன வாரம் ஹாஸ்பிட்டல் வந்தேன் ஆ ஆமாங்க டாக்டர் ம் ஆ ஓகேங்க மேம் இப்போ அதுக்கு என்னங்க மேம் பண்ணும் ம் சரிங்க மேம் ஆ ஓகேங்க மேம் எப்போ மேம் வரட்டும் ஆ ஓ ஆ ஓகே மேம் ஆம் ஆமாம் மேம் ஒரு டூ த்ரீ டேஸ்ஸாக ரொம்ப தலை சுத்துற மாதிரி இருக்கு மேம் ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகே மேம் ம் ஆ தேங்க்ஸ்